சேத்தன் பகத் அந்த த்ரீ இடியட்ஸ் புக்கில் வந்துவிட்டு ஒரு கேரக்டர் சொல்வாரு என்ன சொல்வாரு அப்படின்னா படிப்பை வந்து மனப்பாடம் பண்ணாதிங்க சிஸ்டத்தை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி வரும் சொல்வாரு அந்த வார்த்தை அந்த அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதேமாதிரி தான் நானும் ஸோ என்கிட்டே ஒரு ஐம்பத்தி ஏழு பேர் வேலை பார்க்குறாங்க அந்த ஐம்பத்தி ஏழு பேருக்கும் கொடுக்கப்பட்ட வேலையை உணர்ந்து புரிஞ்சு சரிவர செய்ங்க அப்படி சொல்லி நான் அடிக்கடி அந்த வார்த்தையை நானும் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனாலே எனக்கு அந்த புத்தகத்து மேலேயும் அந்த வார்த்தை மேலேயும் ரொம்ப பிடிப்பு அதிகம் ஸோ இதை தான் நான் வந்து என்னை மீன் பண்ணுறதா நானே எடுத்துப்பேன் மேற்கோள் காட்டுறதா நானே வந்து என்னை எடுத்துப்பேன்